இந்திய கலாச்சாரம் என்பது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அதில் நடனம் நடனம் ஆட்டம் என்பது ரொம்ப முக்கியமான தேவை ஒரு நல்ல கலாச்சாரத்துக்கு நடனக்கலைஞர் எப்படி இருக்கணும்னா பரதநாட்டியம் என்பது முன்னெல்லாம் ரொம்ப அதிகமாக ஃபேமஸாக இருந்தது பரதநாட்டியம் தான் ஆனால் இப்போலாம் அது எங்கே இருக்குதுனே மக்களுக்கு தெரியவே மாட்டிகிது ஒரு சில இடங்கத்துல ஒரு முக்கியமான ப்ரோக்ராம் அந்த மாதிரி கலை கலையெல்லாம் நடக்கிறப்ப பரதநாட்டியம்னு ஒன்று வெளியே வருது ஆனால் மிச்ச இடங்களெல்லாம் பரதநாட்டியம் அப்படின்னா என்னென்னே தெரியாமல் போயிருச்சு அதை முதல்ல நம்ம வந்து வெளிக்கொண்டு வரணும் நல்ல கடை நடனக்கலைஞராக இருக்கிறதுக்கு என்ன தேவைன்னா இருக்கிற எல்லா நடனமும் அவங்களுக்கு தெரிஞ்சுருக்குனா இருக்கணும் அதில் இருக்கிற எல்லா வி வகையான பொருட்களும் அவங்களுக்கு தெரியணும் இதில் இந்த நடனத்தில் என்ன ஆசிரியர் என்ன இதெல்லாம் எப்படி பண்ணலாம் அந்த மாதிரின்னு எல்லாமே அவங்களுக்கு தெரிஞ்சுருக்கணும் ஒரு நல்ல நடனக் கலைஞருக்கு இதெல்லாம் தேவை அப்போ தான் நல்ல நடனக் கலைஞராக ஆகலாம் அதேமாதிரி மக்களுக்கு நிறையா இப்போ இருக்கிற ஸ்கூல்ஸ் காலேஜுக்கெலாம் அவங்கள்லாம் வந்து சொல்லித் தரணும் அப்போ தான் அவங்களுக்கும் முன்னேற்றம் தெரியும் இப்படின்னு ஒன்று இருக்குது நாம்மளும் பண்ணலாம் செய்யலாம் நாம்மளும் கற்றுக்கலாம் அப்படின்னு தெரியும் அந்த மாதிரி ஒரு விஷயம் இப்போ ரொம்ப முக்கியமான இதாக இருக்குது பரதநாட்டியங்கிறது முன்ன முன்னோர்கள் அந்த மாதிரி முன்ன இருக்கிற முற்காலத்திலலாம் ரொம்ப அதிகமாக ஃபேமஸாக இருந்துச்சு ஆனால் இப்போலாம் எங்கே இருக்குதுனே தெரியலை அதனால் ஒவ்வொருத்தருக்கும் அதில் தெரிவிக்க வேண்டியது நடனக் கலைஞரோடய பொருள் அதனால் அந்த மாதிரி செஞ்சால் நடனம் வந்து நம்மளுக்கு தெரிவிக்கும் முக்கியமான நடனம் என்னென்னா பரதநாட்டியம்